ஸோ எங்கள் பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா குற்றங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளவாக வந்து இல்லை பட் ஆனால் வந்து சில வலிமுறைகளை வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா நான் அதாவது இப்போது யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி தேவை அப்படின்னா ஸோ ஒரு நம்ம அதாவது ஒ தொலைபேசி எண் வந்து புதுப்பிச்சிருக்காங்க ஸோ இவங்களுக்கு எதாவது ஒரு கஷ்டமோ இல்லை எதாவது ஒரு அவசரத் தேவையோ இந்த மாதிரி இருந்தால் உடனே வந்து இந்த நம்பரு அதாவது இந்த எண்ணுக்கு வந்து அணுவ இது கா கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுவோம் எதுவுமே வந்து இதாக இருக்காதீங்க ஏன் நூறுன்ற எண்ணை வச்சு எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது அது மட்டுமில்லாமல் இப்போது இங்கே நடக்கிற விஷயங்கள் வந்து நம்ம வந்து நேராக காவல் நிலையத்துக்கு வந்து கொண்டு போகிறோம் இருந்தாலுமே அங்கே எல்லா பிரச்சனைக்குண்டான தீர்வுமே கிடைக்கிதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஒரு ஏழை வந்து பணக்காரன் மேலே ஒரு வாய் ஏதாவது கொடுக்கும் போது இந்த மாதிரி வந்து இவங்க எங்களை வந்து வாழ விட மாட்டேறாங்க பண்ண மாட்டேறாங்க அப்படின்னா ஆனால் அந்த இடத்துல அந்த பணக்காரவங்க வந்து பணத்தை கொடுத்து அந்த காவலாளியை வந்து உன் அதாவது நீதி நியா நேர்மையாக வந்து நடக்க விட மாட்டேறாங்க ஸோ வந்து இது எல்லாமே வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது ஆனால் சில கா அதாவது காவல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போது சிஎம்செல் அப்படின்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து நம்ம மேல் இடத்துல வந்து நம்ம வந்து கம்ப்ளைன்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு தீர்வு வந்து வேகமாக கிடைக்குது இங்க இருக்க காவலாளி ஏதாவது தப்பு பண்ணுறாங்க சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னாலுமே வந்து நம்ம மேல் இடத்துல வந்து இதை பற்றி இந்த மாதிரி நம்ம குற்றம் நடந்திருக்கு இதுவுமே எங்களுக்கு ப்ராப்பராக அதாவது ஒரு சரியான தீர்வு எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னம் போது அங்கே கம்ப்ளைன்ட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்குது இங்கேயுமே இதை வந்து கொஞ்சம் ஃபா அதாவது வேகமாக வந்து அதை கோ வழிநடத்தி வந்தாங்கள் செயல்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் இனியும் வந்து குற்றங்கள் எல்லாமே குறைய வாய்ப்பிருக்குது